நாங்கள் துணி துவைக்கும் போது அதிக தண்ணிகளை வந்து செலவழிக்க மாட்டேன் தேவையான தண்ணியை தேவையான பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணியை எடுத்து மொண்டு வெச்சுக்கொண்டு துணி துவைக்கும் போது துணியை ஃபர்ஸ்ட்டு நினைப்போம் அப்புறம் சோப்பு போட்டு நல்லா ப்ரஸ்ஸை வெச்சு நல்லா தேய்ச்சி அதை அழுக்கு இருக்கிற இடத்துல நல்லா தேய்ப்போம் அதே போல் பார்த்தீங்கன்னா துணி ஸ் துவைக்கும்போது துணியை அலசும் போது பக்கெட்டு ஒரு ரெண்டு பக்கெட்டு வெச்சுக்கொண்டு அதுக்குத் தேவையான தண்ணிகளை அதில் ஊற்றி அது எடுத்து குமுக்கி அதை அலசி அதை புழிஞ்சு திரும்பத் திரும்ப அதே போல் மூணு டயம் அதே போல் துணி துவச்சி அலசுவோம் ஏன்னால் அப்போதான் அந்த அழுக்கெல்லாம் போகும் அப்போதான் அந்த துணி பார்க்குறப்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புதுசாக புது ட்ரெஸ்ஸு போல் இருக்கும் அதை நாங்கள் அப்படியே எடுத்து திரும்பி அதை புழிஞ்சி திரும்பியும் கொடி கொடிகளில் அதை காய போடுவோம் வெயிலுக்கு வெயில் அடித்தா வெளியில் காயப் போடுவோம் மழை வந்துச்சுன்னால் வீட்டுக்குள்ளே ஃபேனை போட்டு வீட்டுக்குள்ளே காய வைப்போம் அதே போல் பார்த்தீங்கன்னா பனி காலத்தில் பார்த்தீன்னாலும் வீட்டுக்குள்ளேயே காய வைப்போம் இது பகலில் சரி மழை நின்றுட்ச்சி இனிமேல் வீட்டுக்குள்ளே காய வைக்க வேணான்னால் எடுத்து வெளியில் காய வெச்சு துணியை பார்ப்போம் அதே போல் துணி காஞ்ச உடனே அதை எடுத்து மடித்து அயன் பண்ணி அதை பொட்டியில் வெச்சுடுவோம்